ஹலோ வணக்கம் சார் சார் எனக்கு அரிசி வாங்கணும் உங்கள்கிட்ட என்னென்ன வெரைட்டி ரைஸ் இருக்குது சார் சார் எனக்கு ப்ரவுன் ரைஸும் ப்ளஸ் ஜாஸ்மின் ரைஸும் வேணும் சார் எனக்கு எனக்கு ப்ரவுன் ரைஸ் ஒரு டென் கேஜி வேணும் சார் ஜாஸ்மின் ரைஸ் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி வேணும் சார்

ஓகே சார் ஓகே சார் டெலிவரி நீங்கள் பண்ணிடுறிங்களா சார்

கம்மி பண்ண மாட்டீங்களா சார் அரிசி இவ்வளோ வாங்குகிறோம் டெலிவரி சார்ஜ் கம்மி பண்ணுங்க சார் சார் சார் நாங்கள் ரெஸ்டாரண்ட் வைச்சுருக்கோம் சார் அடுத்தடுத்து நாங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் சார் இப்போ தான் நியூவாக லாஞ்ச் பண்ணிணோம் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் இதை நீங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிட்ருங்க நான் என்னோடய அட்ரெஸ்ஸை வாட்சாப்பில் சென்ட் பண்ணிடுறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்